பயர்களின் உற்பத்தியும் அதோட தரத்தையும் மேம்படுத்துறக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தரமான விதைகள தேர்ந்துடுத்து பயிரிடனும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற காட்டில் வேறு களைகள் எதுவும் வராமல் உழவு ஓட்டுறது களை வெட்டுறது இந்த மாரி களை எடுக்குறதே நிறைய விதமான இதுகள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம தேன் பொட்டிகள் வைக்கிறது மூலமாகவும் மகரந்தச்சேர்க்கை அதிகமாக நடக்குது அதன் மூலமாகவும் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிது வேறு உரங்களெல்லாம் பயன்படுத்தலாம் இயற்கை உரங்கள் வேப்பம்புன்னாக்கு இந்த பொட்டாசியம் பாஸ்பரஸு இதெல்லாம் பயன்படுத்துறனால கூட நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிது தண்ணி முக்கியமாக சொல்ல போனால் தண்ணி வேணும் தண்ணி இல்லாத இடத்துல அந்தளவுக்கு அதிகமாக இப்போ தரமாக நம்மளுக்கு உற்பத்தியே கிடைக்கிறதில்ல தண்ணி கரெக்ட்டாக வாரத்துக்கு ஒருக்க ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க தண்ணி கட்டுறதுனாலையும் நம்மளுக்கு அதோட கிடைக்கிற ஈல்டு வந்து ரொம்ப தரமாக கிடைக்கிது